இப்போது நான் உறவுகளை தான் எல்லாம் மதிக்கிறேன் எல்லாம் ஒரு விசேஷமுன்னால் எல்லாம் உறவுகள் வந்து ஒரு சபையில் இருந்தால் தான் சபை நிறைஞ்சாப்புல நல்லா இருக்கும் நம்ம ஒண்டியின்னு இருந்து என்ன பண்ண முடியும் ஒரு கல்யாணம் விசேஷம் ஒரு பொங்கல் பிடின்னா நம்ம எல்லா உறமுறையெல்லாம் கூப்பிட்டு பண்ணிணாத்தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் உறவுகளை நான் நல்லா மதிக்கிறேன் எது கல்யாணம் காட்சிக்கெல்லாம் வந்தாலும் பிள்ளைக்குட்டி சபையில் நிறைஞ்சிருக்க வேணும் நெ நிறைஞ்சிருந்தா தானே நம்மளுக்குன்னு சந்தோஷமாக நல்லாயிருக்கும் உறவுகளெலாம் பரவாயில்லை எல்லாம் பரவாயில்லை நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் எதுக்கும் உறவுகளையும் மதிக்க வேணும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் ஜனம் வந்திருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் நம்ம தனியாக இருந்து என்ன பண்ண முடியும் உறவுகள் தான் முக்கியமாக மதித்து இருக்கிறோம் அப்புறம் ஒரு விசேஷமுன்னாலும் எதாக இருந்தாலும் சபை நிறைஞ்சி இருக்க வேணும் கல்யாணம் காட்சிக்காக ஒரு பொங்கல் பிடியா ஏ நோம்பிக்கு நோம்பிக்கே பிள்ளைகளெலாம் வந்தால் ஒரு ஆசையாக நம்ம அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நாம் பிள்ளைகெலாம் வர்லைன்னா நம்மளுக்கும் ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் பார் நம்ம பிள்ளைகெலாம் வர்லையே அப்படின்னு ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் உடம்புக்கு நல்லா இல்லைன்னாலும் நம்ம பிள்ளை குட்டிகளெலாம் கூட்டி பார்க்கறாங்கோ அப்புறம் அவங்களும் வந்து ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதோ வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கிற என்னென்னு கேட்டுவிட்டு கூட ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் வருவாங்க போவாங்க எல்லா உறவுகள் மதித்திருக்கறாங்க நாம் தனியாக இருந்து என்ன செய்ய முடியும் எல்லாம் உறவுகள் தான் பரவாயில்லை உறவுகளை தான் மதித்திருக்கறேன்